நான் போன ஒரு சிறந்த காதல் பயணம் அப்படினு கேட்டிங்கன்னா எங்கேஜ்மெண்டுக்கு அப்புறோம் நானும் அவங்களும் வந்துட்டு ஒரு கோவிலுக்கு போனோம் அதுதான் வந்து நாங்கள் சென்ற ஒரு சிறப்பான பயணம்னு சொல்லலாம் அதில் என்னன்னா நாங்கள் மட்டும் போகல எங்கள் கொழுந்தனாரும் எங்கள் ஓப்டியாரும் வந்தாங்க அவங்களோட வேற அந்த கோவிலுக்கு போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப்டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கோவில்ல இருந்து வந்து அங்கே ஒரு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் அன்னதானம் மாதிரி பண்ணோம் ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரைடே அதனால வந்து ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல்ல போய்ட்டு லஞ்ச் சாப்பிடுட்டு அப்புறம் ஈவ்னிங் வந்து இன்னொரு கோவிலுக்கு போய்ட்டு அங்கேயே சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக மதுரை மீனாட்சிஅம்மன் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே போய்ட்டு ஃபுல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு திரும்ப நைட் டின்னர் முடிச்சிட்டு நாங்கள் வந்தோம் அதுதான் வந்து என்னோட ஒரு சிறந்த ஒரு பயணனு சொல்லலாம் ஒரு காதல் பயணம்னு சொல்லுவதவிட ஒரு ஆன்மிக பயணம்னு சொல்லலாம் ஏன்னா அதுவந்து நான் ஒரு என்னோட ஃபியான்ஸியோட போன ஃபஸ்ட் ஒரு ப்ளேஸ் அப்படிங்குறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சி அந்த பயணம் அதுவந்து ஒரு மணக்க மறக்க முடியாத ஒரு பயணம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏன்னா அவங்களும் நானும் புரிஞ்சிக்கிற ஒரு தருணம் அதுமாதிரி இவங்களோட ஓப்டியார் கொழுந்தனார்லாம் அவங்கள பற்றி ஏன்னா தெரிஞ்சிக்ககூடிய ஒரு தருணங்கறதனால அதுவந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மென்டான விஷயம் அந்த பயணம் வந்து எனக்கு இன்னைக்கு இப்போ இப்போ நினைச்சா கூட அதை நினைச்சி சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு பயணம் அது